ஆ சொல்லுங்க சார் ஆமாங்க சார் எல்லாம் முடிஞ்சுங்க சார் சரிங்க சரிங்க சார் பார்த்துட்றேங்க எடுத்து எடுத்துகிட்டு வருதுங்களா சரி சரி பார்த்து பார்த்தட்லாம் பார்த்தட்லாங்க சார் ஆமாம் என்னாங்க சார் மோட்ருடைன்னால் அது ஃபைவ் ஃபிஃட்டி பீஸ் சார்

ப்ளம்பர் ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க எல்லாம் எல்லாம் கழட்டி பார்த்தர்லாங்க சார் ம் எல்லாம் க்ளீனாக பார்த்து பார்த்து கொடுத்துட்லாங்க சார் ம் சரி ஓகேங்க சார் அடுத்து எதுவும் பார்க்கணுங்களா சார் அடுத்து எதுவும் பார்க்கணுங்களா சரி சரி சரி சுவரும் பார்த்தர்லாங்க சரி வேறு எதுவும் பார்க்கணுங்களா சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் வேறு அவ்வளோ தானே சரி பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் சரி இப்போது வந்துடுவோங்க சார் கொஞ்சம் நேரத்தில் அதுதான் சார் மூணு பேருமே சார் நான் நான் என் கூட ரெண்டு பேர் சேல்ரி ஒரு தௌசண்ட் ருபீஸ்

எனக்கு எனக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஒரு டூ ஒரு டூ தெளசண்ட் சரிங்க சார் சரிங்க சார் வந்துடுறேன் சார் ம் ம் ஓகே சார் ம்